நான் மாமாஎர்த் அப்படிங்குற அந்த ஒரு கம்பெனிலிருந்து ஆலோவேரா ஜெல் அப்படிங்குற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் எப்படின்னால் நம்ம அந்த ஜெல்லை வந்து ஆலோவேரா ஜெல்லை தலைக்கும் போடலாம் முகத்துக்கும் போடலாம் அப்படியே டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணலாம் நான் அதை வாங்கி தலைக்கும் யூஸ் பண்ணேன் முகத்துக்கும் யூஸ் பண்ணேன் அப்போ என்னென்னா தலையில் வந்து பொடுகெல்லாம் அப்படி க்ளீனாக போச்சு ஃபர்ஸ்டு நான் வாங்கின நேரம் அந்தமாதிரி முகமுமே அவ்வளோ ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரெண்டு மாதம் நான் தலைக்கு முகத்துக்கு ரெண்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணி எனக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்டு வாங்கினது தான் யூஸ் ஆச்சு அதே ப்ராடக்ட் தீர்ந்ததுக்கு அப்புறமா அது நல்லா இருந்துச்சு அப்படினால் செகண்ட் டைமும் அதே மாமாஎர்த்லிருந்து அந்த ஆலோவேரா ஜெல் அப்படிங்குற ப்ராடக்ட்டை திரும்ப வாங்குனேன் ஆனால் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண நேரம் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரி இல்லை எனக்கு வந்து தலையில் போட்ட நேரம் அவ்ளோ தெரியலை ஆனால் ஃபேஸுக்கு போட்ட நேரம் ஒருமாதிரி அலர்ஜி ஒரு மாதிரி அலர்ஜியெலாம் வந்து அப்படி இருந்துச்சு நல்லா இல்லை அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ட மாதிரி வந்து செகண்ட் டைம் போட்டது வந்து என்னோடய ஃபேஸுக்கு ஒத்து வரல நல்லா இல்லை அதனால் நான் வந்து அடுத்தது அந்த ப்ராடக்ட்டை வாங்குகிறது ஸ்டாப் பண்ணிவிட்டேன் மாமாஎர்த் அப்படிங்குற ப்ராடக்ட்லிருந்து நான் எதுவுமே வாங்குகிறது கிடையாது அந்த செகண்ட் டைம் வாங்குகிறதுனால வாங்கி அந்த ஒரு அலர்ஜி ஆனதுனால் அந்த ப்ராடக்ட்டை அப்படியே நான் விட்டுவிட்டேன்